இப்போ நான் இருக்கிறது பார்த்திங்கனா புதுக்கோட்டை இந்த புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் பார்த்திங்கனா சித்தன்னவாசல் ஓவியங்கள் அப்படின்றது இருக்குது இது வந்து பார்த்திங்கனா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஸ் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியளவில் பார்த்திங்கனா இது வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஓவியக்கலை கலையாக இருக்குது பல்லவர்கள் காலத்தில் வரைந்த இந்த ஓவியங்கள் வந்து இப்போ பார்த்திங்கனா ரொம்ப அப்படியே அழிஞ்சுக்கிட்டு வருது அதுக்கு காரணம் வந்து அது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வரஞ்சதாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற நிறைய ஃபேக்ட்ரி த தொழிற்சாலைகள் இதுகள் இதிலேந்து வர அந்த தூசிகளுனாலையும் கெமிக்கல்ஸ்னாலையும் பார்த்திங்கனா அந்த ஓவியங்களெலாம் வந்து அதோடய உண்மைத் தன்மையை வந்து அழிஞ்சுக்கிட்டே இருக்குது அதோடய அழகும் குறஞ்சிக்கிட்டே இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஓவியங்களைலாம் வந்து நம்ம காப்பாற்றியே ஆகணும் எதுக்காகன்னா இந்த ஓவியங்கள் தான் வந்து நம்மளோடய கலாச்சாரத்தை வந்து நம்மளோடய ஒவ்வொரு தலைமுறைக்கும் இப்போ இருக்கிற தலைமுறைக்கும் செரி அடுத்து வரப் போகிற தலைமுறைகளுக்கும் சரி நம்மளோடய இந்த கலாச்சாரங்கள் பழக்க வழக்கங்கள் இது எல்லாத்தையுமே கொண்டு சேர்க்கக்கூடியதா இருக்கும் ஏன்னால் இந்த கலாச்சாரங்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஓவியத்தில் தான் வரஞ்சு வெச்சுருக்குறாங்க ஸோ இப்போ இந்த ஓவியங்களை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக பாதுகாக்கணும் இது என்ன தான் அதோடய வ ப அதாவது வர்ஷ கணக்கா ஆகிறதுனால அதோடய ஓவியோடத்தோடய உண்மைத் தன்மை குறஞ்சாலும் சுற்றி இருக்கிற இந்த தொழில்சாலையினால் வர்ற அந்த தூசிகள்னாலேயும் கெமிக்கல்ஸ்னாலேயும் இது அழியாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதை வந்து அரசாங்கமும் செய்யணும் அதோடய இல்லாமல் பல தனியார் தொண்டு நிறுவனங்கள் தொன்டு சில சமூக ஆர்வளர்கள்லாம் இருக்காங்க அவங்க எல்லோருமே முயற்சி எடுத்து இது மாதிரி ஓவியங்களை வந்து அழியாமல் இதை எல்லாத்தையுமே நம்ம பாதுகாக்கணுன்னு பாதுகாக்கணும்